தமிழ் மொழி தான் தாய்மையான மொழி தொன்மையான மொழி பழமையான மொழி இதுக்கு முன்னாடி எந்த மொழியும் இல்லை இதுக்கு அப்புறமும் வராது தமிழ்மொழி மிகப்பெரிய மொழி சுத்தமான மொழி தாய்மொழி இந்த மொழி எல்லாருக்கும் பொது யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் இப் இந்தைய காலத்துக்கு நிறைய பேரால் பேசப்படலை ஏன்னா அது பழமையான மொழி பழைய மொழி என்பதால் இப்போதிக்கு நிறையா மொழிகள் வந்துடுச்சி இரநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் உலகம் பூராக இருக்குது ஆனால் உலகம் பூராக தாய்மொழி தமிழ் மக்கள் நிறையா மக்கள் இருக்கிறாங்க அவங்க நிறையா மொழிகள் பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு மொழி தாய்மொழி அந்த தாய்மொழி தன்னுடைய வம்சா வழிகளுக்கும் சங்கதிகளுக்கும் அவங்க பேசுகிறாங்க அவங்க சொல்லி தர்கிறாங்க அவங்க அவங்களுக்கு அந்த தாய்மொழியோடய அருமை புரியப்படுத்துகிறாங்க இந்த வழியாக நிறையா பேருக்கு தாய்மொழி தமிழ் என்பது அதிக பேருக்கு தெரிய வருது நிறைய பேர் அதை பேசப்படுகிறாங்க அதில் பாட்டும் எழுதுகிறாங்க அந்த பாட்டும் ஃபேமஸ் ஆகிருக்கு நிறைய பாட்டும் அதில் ஹிட் ஆகிருக்கு இந்த பாட்டு நல்ல கருத்துடையதாகவும் தொன்மையாகவும் நல்ல அழகாகவும் இருக்குது இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் மொழிகள் உலகத்தரம் வாய்ந்த திருக்குறள் தமிழ்மொழியில் தான் இயக்கியது அதே மாதிரி ஓ அனைத்து ஆவணங்களும் தமிழ் வந்து மொழிபெயர்ப்பு பட்டுருக்குது அது தமிழ்மொழிக்கான பெருமை இதே மாதிரி அனைத்து தன் தொன்மையான மொழிக்கும் தமிழ் மொழி தாய்மொழி தான் இப்போதிக்கு நிறையா மக்கள் இது பேசலை ஆனால் பின்னாடி நிறையா மக்களுக்கு இதோடய அருமை புரியும் ஏன்னா இப்போது இருக்கிற மக்கள் பின்வழிக்கு வராங்க அதாவது பழமையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலமை மீண்டும் மாறும் இந்த நிலமை தமிழுக்காக அதிகரிக்கப்படும் நிறையப் பேர் தமிழும் பேசுவாங்க தமிழும் கற்பிப்பாங்க அதே மாதிரி நிறையா பேருக்கு தமிழோடய அருமை தெரியும் தம் தமிழுடைய தொன்மை தெரியும் இந்த தமிழ் முக்கியமான மொழி இந்த தமிழ் நம்ம தமிழ்நாட்டுலேயும் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் அது மட்டும் இல்லை உலகத்தரம் வாய்ந்த கூகுள் நிறுவனம் ஒரு தமிழனால் இயங்கிக்கிட்டுருக்குது இது நம்மளுக்கு பெருமை இல்லையா தமிழ்மொழி அவங்களும் பேசுவாங்கள் ஆனால் சூழ்நிலைகள் பொறுத்து அது மாறுபடும் நம்மளோடைய நிலமை அப்படி இருக்குது இது கண்டிப்பாக மாறுபடும் மாற்றப்படும் மாற வேண்டும் ஆனால் தமிழ்மொழி தாய்மை என்பது அனைவருக்கும் புரிய வேண்டும் முதலில் இந்த முதல் தரம் வாய்ந்த நடவடிக்கை இப்போதிக்கு அனைத்து வலைத்தளங்களிருந்தும் பாட்டு பாட முயற்சிப்பவர்கள் இருந்தும் அதிகமாக வரவேற்றப்படுகிறது இது நல்ல நிலையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நிறையா மொழிகள் தமிழில் கற்பிக்கிறார்கள்